ஹலோ ரம்யா ஃபுட்டு உணவகங்களா சார் நாங்கள் தேனாம்பேட்டைலருந்து பேசுகிறோங்க சார் இந்த எங்கள் வீட்டு விருந்து விருந்துக்கோசரம் விருந்தாளிங்க வராங்க அவங்களுக்கோசரம் நாங்கள் ஒரு பிரியாணி ஐட்டம் இந்த சப்பாத்தி இந்த சில்லி சிக்கன் புரோட்டா இந்த மாதிரி கொஞ்சலான் நம்ம ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம உணவகத்தில் வந்து நாங்கள் ஆடர் பண்ணி இருந்தோங்க அது இன்னும் வரல சார் ஆனால் வந்த உறவினர்கள் வந்து ஒரு அரம ஹாஃப்னவராக வெயிட் பண்ணியிருக்காங்க அது உங்களை வந்து சம்மந்தப்பட்ட டெலிவரி செய்ய வேண்டிய ஆள் நம்பர் கொடுத்தீங்க அவங்களும் ஃபோன் எடுக்கலை சார் நீங்கள் நீங்களே அவங்ககிட்ட பேசுகிறீங்களா இல்லை நாங்கள் வந்து எங்ககிட்ட ப நம்பர் கொடுங்க நாங்கள் பேசி பார்க்குறோங்க ஸோ உங்கள் நிறுவனத்தை நம்பி நாங்கள் ஒரு ஆட்ரு பண்ணி சொன்ன டையத்துக்கு வரல ஆனால் விருந்தாளிங்க இப்போது வந்து சொன்ன நேரத்துக்கு அழைப்பிதழ் கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உணவை வந்து அவங் எங்களால் பரிமாற முடியல அதனால் நாங்கள் வந்து ஒரு மன உளைச்சலுக்கும் மன அலைச்சலுக்கும் உள்ளாயிக்கிறோங்க உங்கள் உடைய நிறுவனத்தை நம்பி இவ்வளோ கால தாமதமாக ஆகிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறோங்க அது முன்கூட்டியே நீங்கள் எதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் இந்த டைமுக்கு வரேங்க என்ன ஏதுன்னு அதை பற்றியும் சரியான பதில் இல்லை அங்கே டெலிவரி பண்றவங்களும் எங்கள் உடைய ஃபோனை ரெஸ்பான்சிபிள் பண்ணல நீங்கள் கொடுத்த நம்பருக்கு போட்டோம் அவங்க எடுக்கலை சார் நீங்கள் ஸ்மால் ரிக்குவஸ்ட் சார் அது எங்களுக்கோசரம் நீங்கள் அந்த கான்டெக்ட் பண்ணி கொஞ்சம் இமிடியட்டாக வர மாதிரி பண்ணுங்க வந்த பாதி கெஸ்ட்டுங்க ஒரு எமர்ஜென்சி வேலையாக கிளம்பி போயிட்டாங்க எதோ கொஞ்சம் மின் பின் வந்தால் கூட இருக்கறவங்களாவது கொஞ்சம் எதாவது சாப்பிடுவாங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க செஞ்சிடறீங்களா சரிங்க கொஞ்சம் உடனடியா பார்த்து அனுப்புங்க ஆனால் வந்து ஒரு இருபது பேர் போயிட்டாங்க தேங்க் யூ சார்